கலாச்சாரம் அப்படின்னா தமிழ் கலாச்சாரமே நல்லா இருக்கும் அப்படின்றது பண்டை காலத்தில் நம்ம மக்கள் பாரம்பரியமாக பயன்படுத்திட்டு வர ஆடை உடை நடை பாவனை இதுவெல்லாமே நல்லாருக்கும் பெண்கள் அப்படின்னா அழகாக சாரீ கட்டிக்கிட்டு நல்லா அவங்களோட கலாச்சாரம் மாறாமல் அப்படி இருப்பாங்க எதாச்சும் பண்டிகை அப்படின்னா நாடகம் கதை சொல்லுறது ராமாயணம் பாரதம் படிக்கிறது அந்த மாதிரி தெருக்கூத்து அந்த மாதிரி இருக்கும் எல்லாக்காலமும் இது வைக்க மாட்டாங்க பண்டிகையில மட்டும் தான் தெருக்கூத்து அதிகமாக வைப்பாங்க அப்புறோம் நாடகம் அந்த மாதிரி வைப்பாங்க அப்படி என்னோட கலாச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் எந்த அடுத்த கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷியமே நான் யோசிக்கல அதனால் எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நாங்கள் என்னோட கலாச்சாரம் என்ன அப்படின்றதுனால இந்த கலாச்சாரத்தில் எந்த குற்றம் குறை அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்றதுனால அந்த கலாச்சாரத்தை மட்டும் தான் நான் வந்து பெருசாக எடுத்துருக்கறதுனால மற்ற எந்த ஒரு கலாச்சாரமும் அந்த அளவுக்கு எனக்கு தெரியலை நாடகம் அப்படின்னா அவங்களே எல்லா ட்ராமா மாதிரி போடுவாங்க அதுவே நல்லா இருக்கும் நாடகம் பாட்டு ஒருத்தர் பாடுவாங்க ஒருத்தர் நடிப்பாங்க கொஞ்ச நேரம் அவங்களே நடிச்சிகிட்டு அவங்களே பேசிகிட்டு அந்த மாரி இருப்பாங்க தெருக்கூத்து நிறையா அதிகமாக அந்த மாரி இருக்கறதுனால நான் அடுத்த ஒரு கலாச்சாரம் எனக்கு பிடிக்கல அப்படின்னே அதுவும் அதிகமாக பண்டிகை டைம் அப்படின்னா மட்டும் தான் நம்மளோட கலாச்சாரம் பாரம்பரியமாக வர விளையாட்டு கபடி அந்த மாதிரி எல்லாமே அவங்க அதில் கொண்டு வந்து வைப்பாங்க அதனால் மற்ற ஒரு கலாச்சாரத்தை நான் அந்தளவுக்கு ஆராய்ச்சி பண்ணல அது எனக்கு தெரியவும் இல்லை என்னோட கலாச்சாரம் என்னோட பாரம்பரியம் அப்படின்னா நான் அதுலேந்து ஏன் வெளியில போகணும் என்னோட கலாச்சாரம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் என்னோட நடை உடை பாவனையை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷியத்தில் நான் கரெக்டாக இருக்கேன் அவ்ளோ தான்